இப்போ வந்துவிட்டு அந்த கிளாசிக் டான்ஸஸ் அப்புறம் வந்துவிட்டு வெஸ்டர்ன் டான்ஸஸ் எல்லாம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஏனா வெஸ்டர்ன் டான்ஸஸில் வந்துவிட்டு நிறையா புது புது ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க சொல்லி தர்றதுனால அந் அதில் அவங்க இம்ப்ரஸ் ஆயிடுறாங்க அதனால் வந்துவிட்டு வெஸ்டர்ன் டான்ஸே நிறையா பேர் நிறையா பேர் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க கிளாசிக் டான்ஸ் வந்துவிட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க அதில் வந்துவிட்டு அந்த பிராமின்ஸ் தான் நிறையா பேர் அந்த கிளாசிக் பரதநாட்டியம் எல்லாம் நல்லா கற்றுப்பாங்க இப்போ வந்துவிட்டு அது எல்லாருமே இப்போ கற்றுக்கிறாங்க பரதநாட்டியம் அப்படின்ட்டு பரதநாட்டியம் கற்றுக்கிட்டா நமக்கு நல்லது தான் இருந்தாலும் அதை வந்து நிறையா பேர் கற்றுக்கிறதில்ல முன்னாடி ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் அதை நிறையா பேர் இப்போ வந்துவிட்டு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து நிறையா பேர் கற்றுக்குறாங்க அது நல்லாவும் நமக்கு பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த மேக்கப் அந்த டான்ஸு ஸ்டெப்பு அந்த முகபாவனைகள் அது எல்லாமே அதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கும் அதனால் வந்துவிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போ அதிகமாக வந்து கிளாசிக் டான்ஸில் வந்து நிறையா பேரை சேர்த்துவுட்றாங்க குழந்தைங்களலாம் அவங்க அப்போ அந்த சின்ன பிள்ளையிலருந்தே கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு டான்ஸிங் நல்லா வருது அதுலந்தும் வெஸ்டர்னுக்கும் மாறுறாங்க வெஸ்டர்ன் டான்ஸும் அதே மாதிரி தான் அதில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும் அது நல்லாவும் இருக்கும் பார்க்க எப்படி இப்படிலாம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சிரியமாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் அதனால் வந்துவிட்டு இப்போ காலகட்டத்தில் வந்துவிட்டு வெஸ்டர்ன் டான்ஸையும் விரும்புகிறாங்க கிளாசிக்கல் டான்ஸையும் விரும்புகிறாங்க ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து கிளாசிக் டான்ஸஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும்